இப்போ எங்க பகுதியில் இருக்ககிற சுற்றுலாத்தலத்துக்கு வந்து ஒரு சுற்றுலா பயணி வந்து பார்வையிட வந்து ஒருத்தர் வந்து தோராயமாக எவ்வளோ செலவலிக்கணும்னா என்னையோ என்னோடய கருத்து எவ்வளோ வரும்னா அதிகபட்சமே ஒரு இரண்டாயிருபாய் இருந்தாலே எங்கள் பகுதியை வந்து ஈஸியாக எல்லா இடத்தையுமே சுலபமாக பார்த்துர்லாம் அதுவும் இல்லாமல் என்னோடய கருத்து இந்த இரண்டாயிரங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மிதான் மற்ற சுற்றுலாத்தலங்களை பார்வையிட்றதோட கம்பேர் பண்ணும்போது அதனால எங்கள் சுற்றுலாத்தலம் வந்து ரொம்பவே ஒரு செலவு கம்மியான ஒரு சுற்றுலாத்தலமாக தான் நான் பார்க்குறேன் அப்படி என்னென்ன சுற்றுலாத்தலம் இருக்குனா முதல்ல வந்து ஒரு அருங்காட்சியகம் இருக்குது அங்கே வந்து ஒரு நுழைவுக் கட்டணமே ஒரு ஆளுக்குப் பத்து ரூபாய்தான் அந்த இடத்துக்குச் செல்வதற்கு உள்ள வா ஆட்டோ செலவு வந்து அதிகபட்சமா ஒரு நூறுபாய் வரையுந்தான் கேட்பாங்க எங்கேருந்துனா புதுக்கோட்டை பஸ்ஸ்டாண்ட்டில் இருந்து அதுப்போக நம்மளுக்கு வந்து இந்த இடத்த சுற்றிப் பார்த்துட்டு நம்ம மதியான சாப்பாடுலாம் சாப்பிட்டு அதுக்கடுத்து போகிறதுக்கு வந்து உள்ள இடம் வந்து என்னென்னா ஒரு பூங்கா இருக்குது புதுக்கோட்டையில் ஒரு பூங்கா இருக்குது அது வந்து நல்ல ஒரு புகழ் மி புகழ்பெற்ற ஒரு பூங்கா அதிகப்படியான ஆட்கள் ஒரு கூடுற ஒரு இடம் அது அங்கே வந்து நுழைவுக் கட்டணமே ஒரு ஆளுக்கு இருபதுரூபாய் தான் பெரியாட்களுக்கு இருபது ரூபாய் சின்ன ஆட்களுக்கு பத்து ரூபாய் அங்கே வந்து நம்ம வந்து இரவு ஃபுல்லா அங்கே வந்து செலவலிச்சிட்டு அங்கே வா நம்ம வந்து ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாள் வந்து தங்குகிறதுக்குள்ள செலவு அதெலாம் பார்த்ததுக்கப்பறம் அடுத்த நாள் வந்து நம்ம வந்து இன்னொரு ஒரு கோவில் ஒன்று இருக்குது ஒரு புகழ்பெற்ற கோவில் அது வந்து ஒரு ஒரு புகழ்பெற்ற கோவில் அங்கே வந்து நம்ம சென்றுட்டு அங்கே வந்து நம்ம கா கடவுளை கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்தோம்னா இன்னொரு ஒரு கோ புகழ்பெற்ற ஒரு அருங்காட்சியகம் இருக்கு அங்கேயும் இன்னொரு அருங்காட்சியகம் இது இரண்டாவது அருங்காட்சியகம் அது வந்து ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு இடம் அங்கே சுற்றிப் பார்த்ததுக்கப்பறம் ஒரு கோட்டை ஒன்று இருக்குது சித்தன்னவாசலுங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே போய் அங்கே வந்து நிறையா காதல் ஜோடிகள் இவங்கள்லாம் போவாங்க அது அங்கே போய் நல்லா அந்த காலத்தில் உள்ள கோட்டைகள்லாம் எப்படி கட்டிருக்காங்க அந்தமாட்டலாம் சுற்றிப் பார்க்கலாம் இந்த மாட்டை தான் எங்களுக்கு செலவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகதான் இருக்கும் மற்ற சுற்றுலாத்தலங்களை ஒப்பிடும்போது அதனால எங்களோடய செலவு வந்து எங்கள் சுற்றுலாத்தலத்தை வந்து சுற்றி ப் பார்க்குறதுக்கு ஆகுற தோராயமான செலவு இரண்டவ இரண்டாயருபாலே முடிஞ்சிடும்